நான் டெய்லியும் குழந்தைகளை பார்க்கறப்பெல்லாம் நியூஸ் பேப்பரை வாங்கி படிங்க அப்போ தான் நல்ல விஷயெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படி படிக்க முடியாத குழந்தைகளுக்குலாம் நியூஸ் பேப்பர் நான் வாங்கி தினமும் பிள்ளைங்களை உக்கார வச்சி அந்த நியூஸ் பேப்பரில் என்ன என்ன ந நல்ல செய்திகள்லாம் இருக்கு என்ன நோக்கோல்லாம் இருக்கு எதெல்லாம் என்ன நடைமுறைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் எடுத்து சொல்லுவேன் அப்படி நான் பார்க்க முடியாத நியூஸு எதாவது இருந்துச்சுன்னா பிள்ளைங்கள் பிள்ளைங்கள் எதாவது பார்த்துருந்தாங்கன்னா அவங்க எங்க எனக்கும் சொல்லுவாங்க